எங்கள் வில்லேஜில் டிரைனேஜ் வந்து கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்காங்க பட் அதில் வந்து என்னன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அதை வந்து கிளீன் பண்ண மாட்டாங்க கிளீன் பண்றதாக இருந்தாலும் என்ன சொல்கிறது மந்த்லி வைஸ் அந்த மாதிரி தான் கிளீன் பண்ணுறாங்க டிரைனேஜ் வந்து அடைச்சிருச்சுன்னா வைங்க அதை கிளீன் பண்ணுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க டிரைனேஜ் பக்கத்துலேயே இந்த வீடு கட்டுறது ஸ்மெல்லெல்லாம் வரும் அதிகமாக வரும் ஸோ ஒரு சிலர் வந்து டிரைனேஜ் இருந்தாலும் வீடு கட்டுறாங்க ஸோ அதை வந்து கிளீன் பண்ணலாம் சுத்தமாக கிளீன் பண்ணலாம் மந்த்லிக்கு கிளீன் பண்றதை விட அது வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணால்கூட கொஞ்சம் அது ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இங்கே வந்து என்னன்னால் இது வந்து மந்த்லி தான் நடக்குது ஸோ இதை வந்து வீக்லி வைஸாக இதை வந்து கிளீன் பண்ணாங்கன்னால் கொஞ்சம் டிரைனேஜ் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது இது கொஞ்சம் சின்ன பக் ஏரியாவாக தான் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பெருசுப்படுத்தி வைக்கலான்னு நினைக்குறேன் ஸோ டிரைனேஜ் பக்கத்துலலாம் இந்த குப்பைல்லாம் போடுறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னால் டிரைனேஜ் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிலாம்